நீங்கள் மேஸ்திரிங்களா வந்து இங்கே நாங்கள் பிடம்னேர்லேந்து தர்மபுரியில வந்து பிட்னேரில் இருக்கிறோம் நாங்கள் சரி எங்களது கீழ்வீடு இருக்கு மேலே வந்து வீடு கட்டலாம் அப்படீன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டுருக்கோம் அதுனால தான் சரி கேட்கலாம் ஆயிரத்து இரநூத்தி முப்பது சதுர அடி இருக்கு கீழ்வீடு அதேமாதிரி மேலே வந்து கட்டணுங்க அது அதனால தான் உங்களை கேட்குறன் ஃபுல் போர்ஷன் அப்படியே கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி செயின் கட்டினாலும் சரி இல்லை உங்கள்கிட்ட எதாச்சும் வேறு மாடல் கட்றமாதிரி எதாவது எஸ்டிமேட் நீங்கள் போட்டுத்தர்றீங்களா நாங்களே போட்டுக்கொடுக்குணுங்ளா ஆ சரிங்க ஆ இருக்குங்க கீழே வந்து போர்டிக்கோ இருக்கு மேலே கொஞ்சம் போர்ட்டிக்கோ சின்னது பண்ணிக்கூட நீங்கள் கட்டிக் கொடுத்துருங்க ஒரு சதுர அடிக்கு எவ்வளோ நீங்கள் வாங்குவீங்க

ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஆகுங்களா நீங்கள் அதுல டைல்ஸ் எல்லாமே கட்டி இது பண்ணி குடுத்துர்றீங்களா

அப்டிங்களா இதில் வந்து கபோர்டு சிஸ்டம் எல்லாம் வருங்களா கபோர்டு எல்லாமே ஆ சரி சரிங்க அப்டிங்களா சரிங்க நீங்கள் எப்போ வ எப்போ நீங்கள் இது மாடல் அனுப்பிச்சி விட்டுறீங்க நாங்கள் நீங்கள் எப்போ வ எந் என்னையில் இருந்து நீங்கள் வந்து வருவீங்க ஆ சரிங்க ஓகே ஆ சரிங்க சரி அப்படிதான் எனக்கு ஆ சரி நான் ஃபோன் பண்ணுறேங்க நீங்கள் வாங்க இங்கே ஆ ஓகேங்க ஆ சரிங்க